சொல்லப் போனால் தொழில்நுட்பம் புகைப்படத் துறை எப்படி பாதிக்குதுன்னால் முன்னாடியெலாம் வந்து இப்போது அந்த கேமை அதாவது கேமராவில ஷூட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுப்பாங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு குடும்பமாக போய் குடும்பப் புகைப்படம்னு சொல்லி எடுத்து வீட்டில ஒரே ஒரு புகைப்படம் இருக்கும் அது வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது தீபாவளி இல்லை யாருக்காவது பிறந்தநாள் கல்யாணம்னால் ஒரு ஃபோ ஒரேயொரு புகைப்படம் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இப்ப தொலில்நுட்பம் வளர்ச்சிங்கிற பேர்ல ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோனு லொட்டு லொசுக்கு அது இது அப்படி இப்படின்னு வந்து ஐயோ எங்கே பார் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ அங்கங்க அங்கங்க வீட்டில தொங்குது அது வீடாக இல்லை ஃபோட்டோ கடையான்னே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது அந்தளவுக்கு அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சிங்கிற பேர்ல எல்லாம் ஓவராக ஆடுறாங்க அவ்வளோதான் அதை எதுவும் நம்ம பெருசாக சொல்லிட முடியாது தொழில்நுட்பம் வளருது அப்படின்னா இப்போ கேமரா இவ்வளோ பெருசு எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டுதான் ஃபோன்ல கேமராங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க என்னை கேட்டால் எதுக்காக ஃபோன்ல கேமராங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துதுன்னே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு எதுக்கு அது அவசியம் இல்லையே ஃபோனுங்குறது நம்ம இங்கேயிருந்து ஒருத்தவங்கள இன்னொரு இடத்துலேருந்து கூப்பிட்றதுக்கு தான் வேணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போதான் கேமரா அதுவே நல்லா இருந்தது ஆல்லின் ஒன் ஆல்லின் ஒன் ஆல்லின்ஒன் எல்லாம் ஒன்லயே அடங்கும் எல்லாம் ஒன்லயே அடங்கும்னு சொல்லி சொல்லி கேமராவிலேருந்து ஃபோனுக்கு வந்தாங்க இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கெட்டு குட்டிச்சோறால் போய் வச்சிருக்குது எப்போ பார் எங்கே பார் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு அதை ஆத்துலேயிருந்து வெள்ளம் வந்தாலும் செல்ஃபி புயலடிச்சாலும் செல்ஃபி எவன் செத்துப் போனாலும் செல்ஃபி எவனாவது விலுந்து கிடந்தாலும் செல்ஃபி அப்படி எப்படி சொல்லுறது ரொம்ப கெட்டுப் போயிடுச்சு எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல தொழில்நுட்பம் வளருதுன்னால் அது வந்து ஒரு மனுஷனை அளிக்காத அளவில் இருக்கணும் இது இப்போது இருக்கிற தொலில்நுட்பம்லாம் வந்து அப்படி எப்படி சொல்கிறது அளிச்சிடுது எல்லாரையும் டோட்டலாக அளிச்சிடுது மழுகருது மூளையை அப்படியே மழுக செய்து செஞ்சுடுது இப்போ இருக்கிற தொழில்நுட்பம்லாம் இப்போ கேமராவை எடுக்குறோம்னா அது பார்த்து ரசித்து அது வேற அப்படி எடுக்கிறது வேற அதை நம்ம பொத்தி பொத்தி பாதுகாத்து வைக்கிறது அதெல்லாம் எவ்வளோ க்யூட்டான எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு முமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் எப்போ பார் ஒரு ஃபோனை எடு பிடிக்கலையா டெலிட் பண்ணிடு ஒரு சொந்தக்காரன் வாரான் அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்குறியா அவனுக்கு பிடிக்கலயா டெலிட் பண்ணிடு உடனே ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணு இன்ஸ்டாக்ராம்ல அப்லோட் பண்ணு வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணு ஒரு நாலு பேர் போய் பார்த்து வைநெறி வயித்தெரிஞ்சு போகட்டும் அது தான் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு போயிகிட்ருக்கு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல தொழில்நுட்பம் வளருதுன்னால் அது வந்து யாரையும் பாதிக்காத மாதிரி வளரணும் மத்தவங்களை பாதித்து வளர்றது தொழில்நுட்பம் கிடையாது